ஹலோ சாரதாஸ் டிவிஎஸ்ஸுங்களா சார் எனக்கு ஒரு எலெக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்கி வாங்கலாம்னு பிளானில் இருக்கேன் இப்போ இப்போ டிவிஎஸ்யில் நமக்கு என்ன மாடல் சார் நல்ல மூவிங்கில் இருக்குது ஆ சொல்லுங்கள் ஓகே சரிங்க இது என்ன கலர் வைத்து மாடல் சொல்கிறீங்களா இல்லை ஃபீச்சர்ஸ் வேறு வேறு இருக்குமா அதில் அப்படிங்களா சரி ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் என்ன வருது மூணுக்கும் சரிங்க சரிங்க

ஓஹோ ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இருபதாய ரூபாக்கிட்ட டிஃப்ரெண்ட் வருது என்ன சார் அதில் டிஃப்ரெண்ட் இருக்குது இருபதாய ரூபாய்க்கி

சரி ம் ஆ ஆ வண்டி வெயிட் எதுனால் மாறுங்களா ஆஹான் இதில் ஓ சரி சரி கலர்னாலே என்ன டிஃப்ரெண்டு ப்ரைஸ் இருக்கும் ஆ சரி சரி ஆ பேட்ரியில ம் ம் பேட்ரி சார்ஜிங்க்லாம் ஒரே மாதிரி தானா இருக்குமா எல்லாத்துக்கும் சரி பேட்ரி ஒரு தடவ சார்ஜு பண்ணுணோம்னா எவ்வளோ கிலோ மீட்ரு போகலாம் நாற்பத்தி மூணு கிலோ மீட்ருக்கு அது சாலிடாக ஓட்டிரலாம் ம் எவ்வளோ வேகமாக போனாலும் நாற்பத்தி மூணு கிலோ மீட்டர் போகுமா இல்லை எப்படி சரிங்க ஆ ம் சரி சரிங்க ரைட் ரைட் ரைட்டு இதில் ஏதனாச்சும் குறையுமா விலை நமக்கு புக் பண்ணுறம் போது

சரிங்க சார் நான் இந்தோ இப்போ கிளம்பி வரேங்க ஓகே தேங்க் யூ ம்